ஹலோ ஆ வணக்கம் சார் மகாராஜா ஜுவெல்லரியா சார் சார் நாங்கள் வந்து சேல்ஸ் எக்ஸிகியூடிவ் ட்ரைனிங் டீம்லேருந்து பேசுகிறேன் சார் சார் இப்போ வந்து தீபாளிக்கு வந்து நியூ டிசைனில் ஜுவல்லரிலாம் போல இண்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் ஓகே அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வ உங்கள் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் டீமுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஈவெண்ட் மாட்ட ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சார் சென்னையில் ஓகே சார் அதில் வந்து உங்கள் உங்கள் க ஷாப்பிலேருந்து ஒரு ரெண்டு பேரை அனுப்பிச்சி வைக்க முடியுமா சார் சார் இந்த வீக்கு சாட்டர்டே சண்டே சார்

சார் நாங்கள் எல்லாமே நாங்களே அரேஞ்சு பண்ணியிருக்கோம் சார் ரெண்டு நாளைக்கு உள்ள ட்ரெயின் டிக்கெட்டு ஃபுட்டு அக்கமடேஷன் தங்குகிற இடம் எல்லாமே ஃப்ரீ சார் நாங்களே எல்லாமே கூட்டிட்டு போய்ட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து விட்ருவோம் சார் சார் இப்போ வந்து நியூவாக கேர்ள்ஸுலாம் லைக் பண்ணுற மாட்ட ஃபேமிலி ஆடியன்ஸுலாம் கவர் பண்ணுற மாட்ட ஒரு நியூ டிசைன் வந்து நாங்கள் இண்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் அதை வந்து உங்கள் டீமுக்கு உங்கள் சேல்ஸ் பர்ஸனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கட்டிங்கில் வந்திருக்கு இந்த டிசைன்னு இவ்வளவு மாடலு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்கள் பண்ணால் நான் உங்களுக்கு சேல்ஸ் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்கும் சார் அதனால் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சார் இல்லை சார் இல்லை சார் இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் இந்த தடவை ஓ ஓகே சார் இல்லை சார் இல்லை சார் ஓ ரெண்டுட்டு ரெண்டு பேர் தான் அமுச்சி வெக்கணும்ன்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம் சார் அந்த அது படி பார்த்தா உங்களையே அனுப்ப முடியும் சார்

ஓகே ஆ ஓகே சார் நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணிடுங்க இல்லை மெயில் பண்ணிடுங்க சார் நீங்கள் ரெண்டு இது டீட்டெயில்ஸு

ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ ஓகே தேங்கயூ சார்